நானு யார் கூட ஓடுவன்னா நானு என் ஃப்ரெண்டு இருக்கோம் இப்போ எங்கூட படித்த பையன் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் அவன் பேயரு விஷ்ணு நானும் அவனும்தான் ஓடுவோம் இப்போ ஒரு தனியாக ஓட்டுனோம்னா ஒரு குறிப்பிட்ட டைமிங் ஓட்டுனோம்னா போர் அடிச்சிடும் இப்போ ஒரு நாளைக்கு ஒன் ஹவரு இப்போது ஓடுறோம் யோசிப்போம் தனியாக ஓட போனால் அதே இன்னோருத்தவரு சேர்ந்து கூட ஓட்டுனோம்னா அவங்க அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டி நமக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் இப்போ அவங்க அவங்க பண்ணுறாங்கள்ல அப்போ நம்மளால ஏன் பண்ண முடியாது அப்புறம் அது அதுவே ஒரு உற்சாகமாக இருக்கும் அது ஏன் இப்படி இப்போது நீ தனியாக ஓடும்போது சப்போஸ் உங்களுக்கு ஃபோன் கால் வரும் நின்று பேசுவீங்க உங்களை கேட்க யாரும் இருக்கற மாட்டாங்க அதுவே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட போகும்போது பேசினா கூட அவர் இருப்பாருன்னு அதுக்காவே நீங்கள் ஓடுவீங்க அதுக்கு தான் அதுக்காக தான் ஒருத்தர் கூட சேர்ந்து ஓடுறது ரொம்ப நல்லது இது நம்ம இதுக்காக தான் ஒரு கூட்றதுக்கு ஓடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஒரு ஆள் வேணும்னா சம்திங் நான் அவங்களும் நான் நம்மளவுக்கு ஈக்குவலாக ஓட்டணுன்னு அவசியம் இல்லை நம்மளை உற்சாகபடுத்துனா போதும் கூட இருக்கிறவங்க ஓடிரலாம் அதுக்கு தான் கூட ஒரு ஆள் வேணும் அதுக்கு என்ன பண்ணனும்னா நல்ல ஒரு ஆள் நல்லா ஓடுறவுங்க சோம்பேறித்தனம் இல்லாதவங்களை கூட்டு போகிறது ரொம்ப நல்லது அது ஏன் சொல்கிறன்னா பல பேர் சோம்பேறித்தனம் பட்டு அப்படியே நின்றுப்பாங்க பாதியோடய வீட்டுக்கு போகிறன்னு சொல்லுவாங்க எல்லாமே சொல்லுவாங்க அதனால் தான் சொல்கிறேன் நல்லா ஓ நல்லா ஓடுறவங்களா கூட்டு போகணும்